ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஒன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு